நம்ம ஊருக்கு பக்கத்தில் மலைகள் அதிகமாக இருக்குது கண்ணு நல்லா மழை பெஞ்சாக்கா ஏரி குளம் குட்டைகள் நிறைய இருக்குது மிருகங்கள் வந்து நிறையா வரும் குழந்தைகளெல்லாம் கூட்டிக்கிட்டு போய் பார்ப்போம் காட்டு எருமைகள் மான்கள் யானை கரடி குரங்குக அந்த மாதிரி நிறையா வரும் அதை பார்த்து குழந்தைகெல்லாம் விளையாடும் அது தண்ணி குடிக்க வரும் குட்டைகள் நிறைய இருக்குது கிராமத்துல மழையதனால மலை அடிவாரம் இப்போல்லாம் பார் மழை பெஞ்சிருக்க அப்னே அப்புடின்னா பசுமையாக ஒரு இயற்கை அழகாகருக்கு கிராமங்கள் அதனால கிராமங்கள் கொஞ்சம் நல்லாருக்குது நாங்கள் இப்போது ரெண்டு நாளைக்கு ஒருக்கா போய் அதில் குழந்தைள கூட்டிட்டு போய் பாத்து ஒரு ஒரு மணிநேரம் ரெண்டு மணிநேரம் க்காந்து வேடிக்கை பாட்டு குழந்தைள சந்தோஷமா விளையாட சொல்லி கூட்டு வருவோங்க